நர்மதா டீலரா ஆ நான் வந்து காரைக்குடிலருந்து பேசுகிறேன் காரைக்குடிலருந்து பேசுகிறேன் காரைக்குடியில வந்து நான் ரெண்டு டெக்ஸ்ட்டைல் ஷாப் வச்சியிருக்கேன் ஐயப்பா அண்ட் ஃபாரன்ஸ் நான் வந்து இப்போ வந்து ஆடி மாதம் வேறு வந்துருச்சு அதனால் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து எதாச்சும் மென்ஸ் ஷர்ட்டு லேடீஸ்க்கான கம்மிஸ் குர்த்தா அந்தமாதிரி எதாச்சும் எனக்கு டிஸ்க்கவுண்ட் போட்டு தரமுடியுமா நான் வந்து மென்ஸ் குர்த்தா வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் லேடீஸ்க்கான கம்மீஸ் வந்து ஒரு டென் தௌசண்ட் பீசஸ் ஆ என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து ஈமெயில் மூலமாக சென்ட் பண்ணலாமா ம் சொல்லுங்கள் ஆ எவ்வளோ எவ்வளோ டைம்மில் வந்து நீங்கள் எனக்கு வந்து ஆர்டர் சென்ட் பண்ணுவீங்க ஓகே சாம்பிள் எதாவது அனுப்ப முடியுமா எனக்கு மெயில் ஐடி சாரதாராமன் டபுள் செவன் ஜீரோ அட் ஜிமெயில் இதுமாதிரி எனக்கு கிட்ஸுக்கு உள்ள டாப்பர் அந்தமாதிரி அதுவும் வேணும் வேறு எதாவது உங்கள்கிட்ட புது டிசைன் ஃபாரமல்ஸ் எதாச்சும் இருந்தாலும் அதோட சாம்பிள்ஸ் அனுப்புங்க நான் வந்து அதுக்கு டிஸ்க்கவுண்ட் போட்டு கொடுக்க முடியுமானாலும் எங்களுக்கு ஓகே ஆ